நாங்கள் பயிர் பண்ணுறதுக்கு நெல் நாற்று நட்டு மூ முன்னே நெல்லை ஊற வச்சி ஊற வச்சிருவோம் வயல் வெட்டி ஊற வச்ச நெல்லை எடுத்து ஒரு வெயில் நல்லா பிற்பாடு ஊற வச்ச நெல்லை எடுத்துட்டு வந்து வெயில்ல விறச்சி விடுவோம் விறச்சி மூணு மாதம் கழித்து பயிர் வரும் அந்த பயிரை பிடுங்கி அதுக்கு பிற்பாடு இந்த வயல்ல அடி உரம் போட்டு தளை எல்லாம் நல்லா போட்டு போட்டு நல்லா வயல்ல ஓட்டிப்புடுவோம் ஓட்டுன பிற்பாடு வயல்லாம் நல்லா நல்லா உறுதியான பிற்பாடு அடி உரம் போட்டு அந்த மூணு மாதம் பயிர் நாற்று நட்டோம் இல்லை நாற்ற பிடுங்கி பயிர் நடுவோம் பயிர் நட்டு ஆறு மாதம் அஞ்சு மாதத்து பயிர் நெல் அதிலேலாம் அறுவடை பண்ணுறதுக்கு ஆறு மாதம் வரும் ஆறு மாதம் ஆனால் பிற்பாடு அப்பறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நடுவோம் கத்திரிக்காய் விதைய விதை போட்டு அதை நாற்று நட்டு அதை நடுவோம் அதை நட்டு அது மூணு மாதத்து பயிர் தக்காளி நாற்று நட்டு அது நடுவோம் அது அடி உரம் போட்டு போடுவோம் இயற்கையான உரம் வந்து நாங்கள் வந்து எருவு தான் போடுவோம் உரமெல்லாம் போடுறதில்ல அது இயற்கையாக நாங்கள் வந்து எந்த உடம்புக்கு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு இயற்கையாகவே நாங்கள் தயாரிக்கிறோம் அடி ஒரம் யூரியா கீரியா எதுவும் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் மாட்டு எருவு தான் நாங்க பயன்படுத்துவோம் அடி உரம் வந்து நாங்கள் பாதுகாத்து நல்லா நீட்டாக நம்ம செய்கிறோம் நம்ம எப்படி நம்ம பிள்ளைகள காப்பாத்துறோமோ அது மாதிரி நம்ம அது வந்து என்னான்னா நம்ப தேவையோ அது எல்லாமே நம்ம செஞ்சாத்தான் நம்பளுக்கு அது கொடுக்கும் காய்கறிகள் கொடுக்கும் நல்லா தக்காளி மூணு மாதத்து பயிர் தக்காளி நடுவோம் தக்காளி நட்டு அதுக்கு வந்து கொடி கட்டினா தான் நல்லா பழம் நல்லா குண்டு குண்டாக வரும் நல்லா கயிறு கட்டி தொங்க விடுவோம் கயிறு கட்டி தொங்க விடுவோம் செடி கொஞ்சம் உயரமா வந்துச்சினால் நாங்கள் வந்து களைனாக்கா அது வந்து பூ வச்ச பிற்பாடு களை பறிச்சிக்குவோம் செய்வோம்